எனது தோட்டத்தை பராமரிக்கும் பொழுது எனது தோட்டத்தை சுற்றியான பாதுகாப்பு வேலிகளை போட்டு அந்த வேலிகளில் வேறு ஏதுவும் ஆடு மாடுகள் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கொள்வேன் மேலும் தோட்டத்தில் இருக்கிற அந்த செடிகளை மற்றவர்கள் யாரும் பறித்துக் கொள்ளாமலும் வேறு விதமான கால்நடைகள் வந்து சேதப்படுத்தாமலும் பார்த்துக்கொள்வேன் தோட்டத்தை சுற்றி நன்கு வேலி அமைத்து கொள்வேன் தோட்டத்தில் பூக்கள் மலர்கள் அதே மாதிரி காய்கள் காய் பழம் இந்த மாதிரியான விஷயங்களை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் இதன் மூலமாக எனது வீட்டிற்கு வந்து வருமானம் வந்து எனது எங்களுக்கு வந்து செலவு மிச்சமாகுது அதேமாதிரி அந்த அந்த பொருட்கள் வந்து இயற்கையாக என்னால் தயார் பண்ண முடியுது இயற்கை உரங்கள் மூலமாக இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த காய் பூக்கள் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியுது செயற்கையாக போடுகிற அந்த பூ பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாங்கள் அடிக்காமல் ஏ ஏற்கனவே இருக்கிற பூச்சிகளை வளர விட வேண்டும் அந்த செய் அந்த பூச்சிகள் நன்மை செய்கிற பூச்சிகள் இருக்கிறது தீமை செய்கிற பூச்சிகளும் இருக்கிறது தீமை செய்கிற பூச்சிகளை விரட்டி விட்டு நன்மை செய்கிற பூச்சிகளை நாங்கள் வந்து எங்களுடைய தோட்டத்தில் வந்து இது பண்ணுகிறோம் அப்போ நாங்கள் அடிக்கிற அந்த செயற்கை உரத்தின் மூலமாக நன்மை பூச்சிகளும் அ அழிந்து விட்டால் அங்கே இருக்கிற அந்த இதுக்கு மகரந்த செயற்கைகள் வராது அதனால் நான் என்னுடைய தோட்டத்தைப் பராமரிக்கும் போது இயற்கை முறையில் அதற்கான நீர் வ வந்து விட்றது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணுறது இந்த இந்த தோட்டத்தை பராமரிக்கும் பொழுது எனக்கு மனதுக்குள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என் என் தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை நான் உண்ணும் போது இன்னும் அதிகமாக கூடுதலாக மகிழ்ச்சி இருக்கிறது அதே மாதிரி பூச்சிகள் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவதற்கு நிறைய காசு செலவு பண்ணாமல் இயற்கையான முறையில் இருக்கிற பஞ்சக்காவியத்தை நான் அதில் பயன்படுத்துகிறேன் பஞ்சக்காவியம் அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எனக்கு நிறைய செலவு ஆகாது அப்போ குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவதற்கான ஒரு தோட்டத்தை என்னால் உற்பத்தி செய்துக்கொள்ள முடியும் இதன் மூலமாக எனது மண் வந்து பாதுகாக்கப்படும் எனது மண் வந்து இயற்கை உரங்களை செய்யும் போது அந்த அந்த அந்த மண்ணில் இருக்கிற மண் புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் அழிந்து போகாமல் அந்த மண்ணை வளமுள்ள மண்ணாகவே வைத்திருக்க முடியும் வேறு விதமான டப்பா பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடிக்கும் பொழுது அந்த ம அந்த அந்த பூச்சிகளும் இறந்து விடுகிறது அந்த மண்ணும் வந்து கெட்டு போய் விடுகிறது அப்போ எனது என்னுடை தோட்டத்தை வந்து ஒரு இயற்கை சார்ந்த தோட்டமாகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாகவும் நான் மாற்றுவதற்கு இந்த இந்த தோட்டத்தை நான் என்னுடைய சொந்த இடமாகவும் என்னுடைய மனசுக்கு பிடித்த இடமாகவும் மனசுக்கு இதமான ஒரு விசயத்தமாவும் நான் பராமரிக்கிறதுனால் இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த காய்கறிகளை நான் விரும்பி உண்பேன் இதனால் என்னுடைய தோட்டத்தை மிகவும் நான் நேசிக்கிறேன் என்பதை வழங்குகிறது